இன்னைக்கி தமிழ் பேசுறவங்க சந்திக்கிற சவால்கள் என்னன்னா பொது இடத்துல தமிழில் பேசினா அவங்க படிப்பறிவில்லாதவங்களாகவும் நாகரிகமில்லாதவங்களாகவும் நினைக்கப்பட்றாங்க அதனால தமிழில் பேசவே பயப்படுற சூல்நெலை இருக்குது ரெண்டாவது பெரிய பெரிய ஆஃபீஸ்கள்லேயும் கம்பெனிகள்லேயும் பேசுவது எழுதுவது எல்லாம் ஆங்கிலத்தில் தான் நடைபெறுது அதனால தமிழ் இடமே இல்லாத சூல்நிலைய சந்திக்குது மூணாவது பெரிய பிரச்சனை இன்னைக்கி இப்போ கான்வென்ட் குழந்தைங்க தமிழை படிக்காமல் வளர்கிறாங்க தமிழை படித்தாலும் அதில் தற்குறிகளாக இருக்கிறாங்க அதனால தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு வருது